ஒரு நாள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நான் போனேன் போகிறப்ப ஃப்ரெண்டு வந்து ஏழு மணிக்கு வர சொன்னான் அது நான் வந்து நான் அஞ்சு மணிக்கு முன்னாடியே தான் கிளம்புனேன் போகிற வழியிலயே பெட்ரோல் வந்து பைக்கில் இல்லை நின்றுடுச்சு பாதிலேயே நிறைய பேர் ரோட்டில் போகிறவங்கக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டேன் ஆனால் யாரும் எனக்கு வந்து உதவல கொஞ்சம் தூரம் அப்புறம் ஒரு அண்ணன் இருந்தார் அவர்ட்ட கேட்டேன் போகிற வழியில அங்கே பெட்ரோல் பங்க்கு இருக்குதுப்பா போப்பா சொன்னார் அதனால் இப்போ தள்ளிட்டே போனதில் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு என்னால் முடியலை அது பர்த்டே பார்ட்டிக்கும் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு அவன் போன் மேலே ஃபோன் வேறு பண்ணான் எடுக்க வேறு முடியலை த பைக் தள்ளிட்டு போய் பெட்ரோல் போட்டு போகிறதுக்குள்ளயே பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு இதனால் எனக்கு ரொம்ப அங்கே அவங்க முன்னாடி ஒன்றும் பண்ண முடியலை ரொம்ப சங்கடமாக ஆகிருச்சி அதே மாதிரி நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்குள்ளேயும் இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட்டு இருக்குது டக்குனு முடிக்கணும் டக்குனு வாங்க சொன்னாங்க ஆனால் என்னால் அதே மாதிரி இந்த பெட்ரோல் போட முடியாமல் பெட்ரோல் இல்லாததால் பாதியிலேயே வண்டி நின்றுடுது இது ஒரு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் பெட்ரோல் இல்லாததால் போய்ட்டு போகிறதுக்குள்ளயே பாஸு என்னை வந்து என்னை திட்டிவிட்டாரு ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் இதனால் எங்கே போனாலும் பெட்ரோல் வண்டி வண் வண்டியை வந்து பெட்ரோல் இருக்கா இல்லையா செக் பண்ணிவிட்டு வண்டி எடுங்கள் உங்கள் இதான் வாழ்க்கைக்கு உதவும்